ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் சரிங்க நீங்கள் நீங்கள் எந்த ஊருங்க பக்கத்து ஊரா நீங்கள் எந்த ஊருங்க ஆ சரி சரி பக்கம் தாங்க பக்கம் தாங்க நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ செவ்வாழை ரஸ்தாளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு வாழைப் பழம் எல்லாமே அனைத்து வகையான வாழைப் பழமும் இயற்கை முறையில் இருக்குதுங்க சார் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கிருந்து பழனிக்கெல்லாம் கூட பஞ்சாமிர்தம் செய்கிறதுக்குக் கூட நம்மக்கிட்டே இருந்து தான் வாங்கிட்டுப் போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கடைக்கு நிறைய கடையில்ப் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுக்கு நிறைய விசேஷங்களுக்குலாம் வந்து வாங்கிட்டுப் போகிறாங்க உங்களுக்கு வேணும்னால் சொல்லுங்கள் நாங்களே வந்து வெட்டிக் கொண்டு வந்து நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கேக் கொண்டு வந்துக் கொடுத்துருவோம் நல்ல சீப்பான விலையிலையும் கிடைக்கும் பழங்களும் நல்லாத் தரமாகவும் இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருத்தர்க் கிட்டே வாங்கினேன்னு சொன்னீங்கப் பார்த்தீங்களா அதைவிட ஐம்பது பைசா நாங்கள் கம்மி பண்ணியேத் தர்றோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழங்களும் நிறையாவே இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சார் கொழந்தைகளுக்குக் கொடுத்தீங்கன்னால் அது நல்ல சத்தாகவும் இருக்கும் ரஸ்தாளிப் பழம் செவ்வாழை எல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் அதனால் உங்களுக்கு என்னென்ன பழம் சார் வேணும் எத்தனை டஜன் நீங்கள் எதிர்பார்க்கறீங்க வாழைப் பழம் ஆ சரிங்க சார் செவ்வாழையில எத்தனை செவ்வாழைப் பழம் பார்த்தா மற்ற பக்கத்துலெலாம் பார்த்தா ஆறு ரூபா சொல்கிறாங்க சார் நம்ம பக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு டஜனுக்கு மேல் வாங்குனீங்கன்னால் ஒரு அஞ்சு ரூபா ஐம்பது பைசா போட்டு தர்றேன் சார் சரிங்க சார் அப்படிங்களாங்க சார் ஆமாம் நாங்களும் இந்த அஞ்சு இடத்துல வெட்டிக் கொண்டு வந்து உங்களுக்கு இறக்கணும் அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக் கொடுங்க அடுத்த தடவை நம்ம நீங்கள் ரெகுலராக இங்கேயே வாங்க உங்களுக்கு ரேட் கம்மி பண்ணிக்கிறோம் சார் இல்லை சார் இல்லை சார் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் இயற்கை முறையில் இதுப் பண்ணிணது ரசாயன உரங்களுக்கு நம்ம இதுப் பண்ணவே மாட்டோம் இயற்கை முறையில் தண்ணிப் பாய்ச்சி மாட்டு சாணங்களெல்லாம் போட்டு வந்தது உங்களுக்கு எத்தனை டஜன் சார் மொத்தம் வேணும் செவ்வாழையில ஒரு நாலு டஜன் கொண்டு வரவா சார் ஆ சரி ஓகேங்க இல்லைங்க சார் நாங்கள் பொருளை இறக்குனதுக்கு அப்புறமே காசு வாங்கிக்கிறோம் சார் நாங்கள் வந்து என்றைக்கு சார் உங்களுக்கு நாளைக்கு கொண்டு வரவா சார் ஆ சரி ஓகேங்க சார் சரி தேங்க் யூ சார் அங்கே வந்துட்டு இதே நம்பருக்கு கூப்பிடவாங்க சார் ஆ சரி ஓகே சார் சரி தேங்க் யூ சார் மீண்டும் மீண்டும் நீங்கள் நம்ம கடைக்கு வரணும் சார் ஆ சரி தேங்க் யூ சார்